பதினஞ்சு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இருபத்தி நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி ஆறு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு